பைக் நிகழ்வுகள்லாம் இப்போ எங்கூர்ல ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பொங்கல் செலிபிரேஷன் அப்போ பைக் ரேஸ் மாதிரி பைக் ரேஸ்னா ரொம்ப பெரிய பைக் எல்லாம் இல்லை சும்மா டிவிஎஸ் அந்த நார்மல் வண்டிதான் கியர் இல்லாமல் இருக்கும்ல அந்த டிவிஎஸ் வண்டிதான் அந்த அந்த வண்டிலேயே நாங்கள் சும்மா ஒரு பசங்கள் ஒரு அஞ்சு பேர் ரெடி பண்ணி ரேஸ் ஓட்டினோம் ரேஸ்னால் ரொம்ப இந்த இது டிவியில பார்க்குற மாதிரிலாம் இல்லைங்க சும்மா நார்மலாக சே பசங்கள்லாம் வச்சி ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்துதான் பசங்கள்லாம் வச்சோம் வண்டினால் வண்டினாலும் சும்மா நார்மலான வண்டி ரோடு இல்லை அது ஆல்ட்ரேஷன் பண்ணி நல்லா சவுண்டெல்லாம் நல்லா ரொம்ப தூரத்துக்கு இருக்கும் சவுண்டெல்லாம் ஒரு ஊர் அறுநூறு எழுநூறு மீட்டர் அந்த இருந்தால் கூட இந்த வண்டியில வந்தோமுன்னா சவுண்டு அப்படி கேட்கும் ஸ்பீடும் ஓரளவுக்கு கொடுக்கும் கொஞ்சம் பெரிய பைக் மாதிரியெல்லாம் ஸ்பீடை கொடுக்கும் ஆல்ட்ரேஷன் எல்லாம் சூப்பராக பண்ணி நல்லா எல்லாருமே நீட்டாக வச்சிருந்தோம் அது ரோட்ல சரி உள்ள ஊருக்குள்ளேயே வைக்கலான்னு கொஞ்சம் இடம்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் டர்னிங் எல்லாம் நிறையா வரும்ட்டு கொஞ்சம் மெயின்ல மெயின்னாக ஃபுல்லா மெயின் ரோட்ல இல்லை அதுக்கும் இதில் அந்த மாதிரி இடத்துல ஒரு ஒன் சைடு ரோடு பிளாக் பண்ணிட்டு அந்த இடத்துல இது மாதிரி பர்மிஷன் எல்லாம் வாங்கி ஒன் சைட் ரோடு பிளாக் பண்ணிட்டு ஒரு சைடே ரெண்டையும் விட்டுட்டு ஒரு அஞ்சு நாலு கிலோ மீட்ரு போய்ட்டு ரிட்டர்னு திருப்பி வர மாதிரி அப்பயும் வரப்பயும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் வண்டி ஓட்டுறப்பயும் எதனா ஆயிடுமோ ஆக்சிடென்ட் ஆயிடுமோ அப்படின்ட்டு கொஞ்சம் பயமாகதான் இருக்கும் அதையும் அதெல்லாம் ஒரு சைட் மனதுல வச்சிக்கிட்டு இப்பயும் ஓட்டுவோம் நான் ஓரளவுக்கு ஓட்டியே அது போன டைம் செகண்ட் ப்ரைஸ் அடிச்சேன் போன டைம் செகண்ட் ப்ரைஸ் அடிச்சதுக்கு ஒ சும்மா ஓரளவுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க அப்புறம் ஒரு பட்டா மாதிரி ஒரு பட்டா மாதிரி அதில் பேர் எழுதி ஓரளவுக்கு நீட்டாக கொடுத்தாங்க மறுபடி இந்த டைம் பொங்கல்து வச்சோம் அப்பயும் இந்த ரேஸ் வைக்கலாம்ட்டு அப்போ பசங்களாம் முடிவு பண்ணி எல்லாம் பேர் எல்லாம் வாங்கி ரேஸ் வச்சி அப்பயும் அது இப்பயும் அதே மாதிரிதான் இந்த இந்த டிவிஎஸ் வண்டிதான் அதை வச்சி மறுபடி ஓட்டுனோம் இந்த டைம் அதே மாதிரி அந்த மெயின்ல வைக்காம கொஞ்சம் உள்ளேயே ஒன் சைடு மாற்றி விட்டு அதே மாதிரி வச்சோம் அப்பயும் இந்த டைமும் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடித்தேன் இந்த டைம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அதே மாதிரியே ஒரு ஐயாயிரம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த டைம் அந்த தகரத்தை பட்டால பேர் எழுதி கொஞ்சம் கிராண்டாவே கிராண்டாவே செஞ்சோம் இந்த டைம் இன்னும் நல்லா நீட்டாக பண்ணோம் கொஞ்சம் பயந்தான் எதனா ஆயிருமோன்னு போலீஸ்க்கிட்ட பர்மிஷன் வாங்கிறதுக்குள்ளையே இந்த ஒவ்வொரு இடத்துலல்லாம் போதும் போதும்னு ஆயிடிச்சு அவங்களும் வேணாம் ஃபர்ஸ்ட் டைமே வேணா வேணாம்னு சொன்னாங்க அப்புறம் கொஞ்சம் எல்லாரும் என்ன போய் போய் ஊர் பெரியவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து பேசி எல்லா அப்படியே அவங்களை ஒத்துக்க வச்சோம் ஒத்துக்க வச்சி அவங்களும் கொஞ்சம் எங்களை வந்து கண்காணிச்சிகிட்டேதான் இருந்தாங்க அந்த அஞ்சு கிலோ மீட்ருங்குறது கொஞ்சம் இதுதான்ட்டு அவங்களும் பின்னாடியே பார்த்துக்கிட்டாங்க அப்புறம் ஜெயிச்ச பேர்த்துக்கெல்லாம் ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் அடிச்சவங்களுக்கெல்லாம் வண்டியில பெட்ரோல் ஃபில் பண்ணுணாங்க ஊர்காரங்க அந்த மாதிரி எங்கூர்ல வைப்போம் மித்த ஊர்லெல்லாம் எப்படின்னு தெரியல